எங்ககிட்ட கால்நடைகள் இருந்தால் அதை ரொம்ப அழகாக பராமரிப்போம் அதுக்கு தேவையான உணவுக்களெலாம் அப்பப்போ டைமுக்கு கொடுத்துருவோம் இப்போ வந்து மாடுக்கு தேவையான உணவுகள் வந்து வைக்கோல் இதைமாரி சாப்பாடு இதைமாரி கரெக்டாக கொடுத்துருவோம் காலையில் வந்து அருகம்புல் இதமாதிரி கீரை வகைகள்லாம் மாடுக்கு கொடுப்போம் அதேமாதிரி ஆடுகளுக்கும் கீர வகைகள் தான் ஆடு எப்பயுமே மோஸ்ட்டஃபால் கீரை மட்டும் தான் சாப்பிடும் அதுக்கு அப்புறம் வந்து கோழிகளுக்கு பார்த்தா சின்ன சின்ன தானிய வகைகள் வந்து அதுக்கு எப்பயுமே போடுவோம் அந்தமாதிரி பூனைக்கு வந்து எப்பயுமே பால் கொடுக்குறது அதுக்கு வந்து சாப்பாடு வைக்குறது இதேமாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக தான் பூனைக்கு கொடுப்போம் மாடுகளை வந்து தினமும் வந்து சுத்தப்படுத்தி அதை டெயிலியும் வந்து பராமரிச்சிகிட்டே வருவோம் மாடுக்கு தேவையான பொருள்கள் வந்து அப்பப்போ என்ன கொடுக்கணுமோ கொடுத்துடுவோம் அதேமாதிரி ம ஆடுகளுக்கும் அதேமாதிரி தான் இதமாதிரி வந்து அதை ஒன்று ஒன்றா பாதுகாத்துகிட்டே வருவோம் ஆடுகளுக்கு வந்து தனியான பிளேஸும் மாடுகளுக்கு வந்து தனியான பிளேஸும் செப்ரேட்டாக பிரித்து கோழிகளுக்கு என்ன பிளேஸோ தனித்தனியாமே எல்லாமே தனித்தனியாகவே வச்சிருப்போம் இதமாதிரி மாடுகளுக்கு வந்து அப்பப்போ தேவையான ஃபுட்டோட ஃபுட்டு வந்து கம்புச கம்புமாவு சோளமாவு இதைமாரி மாடுகளுக்கு வந்து அதிகமாக கொடுத்தா அது வந்து நமக்கு நிறையா மில்க் வந்து நமக்கு கொடுக்கும் அது வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எடுத்துப்போம் அதுலிருந்து தயிர் இதெலாம் மோர் இதைமாரி போட்டுக்கலாம் இதைமாரி ஆடுகள்ல இருந்து வரதும் ஆடுகளுக்கு வந்து தேவையான உணவு பொருட்கள் வந்து கரெக்டாக கொடுப்போம் கோழிக்கு வந்து வந்து பார்த்தா இதைமாரி சின்ன சின்ன அது இல்லாமல் தானிய வகையில் டிஃப்ரண்டான சின்ன சின்ன பொருட்களாக உள்ள இதாக கொடுப்போம் இதைமாரி இதை கால்நடைகளை வந்து நாங்கள் பொதுவாக எல்லாத்தையும் காமனாக பாதுகாத்து வச்சிருப்போம் அந்த இடங்கள்ல வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி வச்சிப்போம் இதைமாரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டிருக்கோம்